மூணு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரெண்டு அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்று நாலு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ஆறு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து எட்டு